நம்ம தோட்டத்தில் வந்து தேங்காய வந்து முளைக்க போட்டு அதுதான் மண்ணுக்கடி போட்டு தேங்காய் மூடி அது மரம் ஆயிடுச்சின்னால் அந்த மரத்திலேருந்து வர காய்களை பறித்து நம்ம வீட்டுக்கு வந்து தேவையானதை நம்ம தோட்டத்திலேருந்தே ப ப பறிச்சிக்கலாம் அதேமாதிரி தக்காளி தக்காளி விதைய கத் தக்காளி விதையும் அப்படிதான் க விதையெல்லாம் தோட்டத்தில் போட்டுட்டோம்னால் அது தக்காளி நாற்றை வந்து அதையே பிடுங்கி நட்னோம்னா அதுவும் காய் காய்ச்சிச்சினால் அதுவும் தே தேவையானது வீட்டுக்கு பறித்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது தக்காளி இதெல்லாம் வந்து அப்புறம் காய்கள் வெண்டக்காய் வித போட்டு அதும் பறிச்சிக்குவோம் அதைமேரி புடலங்கா பூசணிக்காய் இந்தமாதிரி இருக்கிற அந்த விதையெல்லாம் வந்து இது பண்ணி காய வச்சு சாம்பல் போட்டு காய வச்சு எடுத்து முளைக்க போட்டு அதை அந்த செடி பெருசாகி அதுலேருந்து வர காய்களை பொறித்து நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் அது கத்தரிக்காவும் அதே மாதிரிதான் கத்தரிக்காயுமே சாம்பல் போட்டு தடவி காய வச்சு எடுத்து கத்தரிக்கா நாற்று விட்டு அதையும் முளை முளச்சதுக்கு அப்புறம் எடுத்து நெட்டி தோட்டத்திலையே நெட்டி அது காய்க்கு வந்ததுக்கு அப்புறம் காய் பறித்து தோட்டத்தில் யூஸ் பண்ணிக்கிறோம்